நான் எனக்கு இந்த கூகுள் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து இது எங்க போனாலும் எடுத்துட்டு போவேன் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படியே நான் தெரியலைனாக்கூட எனக்கு யாரா ஒருத்தர கேட்டு போய்கிவன் எங் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகுது இது ஆக்குலி எல்லார்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது அதனால் நானு யாரையும் கேட்க வேண்டிய அவசியங்கிறது இல்லை எங்கே போனாலும் இதில் கையில் வச்சிக்கிட்டாக எவ்வளோ தூரம் போனாலுமே எனக்கு இதை பற்றி தெரிஞ்சிக்கிற வாய்ப்பு இருக்குது எனக்கு அதனால நானு எப்போவும் இதில் கையில் வச்சுக்குவேன் இதையே அதனால எனக்கு ஒருத்தரை கேட்டுகிட்டு போகணும் பண்ணுனுங்கிற அவசியம் கிடையாது இதை பற்றி எனக்கு நல்லா தெரியுது அதனால நானு இதையே கையில வச்சுக்கிட்டேதான் போவேன்